இந்த ஏரியாவில் கிடைக்குற இயற்கை வளம்ன்னு வைச்சுகோங்களேன் ஆடு ஆடு மாடோட கழிவுகள் பழைய மக்கிய மரங்களிலருந்து கொட்டுற பழைய மக்கிய இ இலைகள் வேறு என்ன இருக்குது அதுதான் பழைய மக்கிய இலைகள் ஆடு மாடோட கழிவுகள் அது எல்லாத்தையுமே ஒரு பள்ளத்தில் கொட்டி வைச்சோம்னா அது அப்படியே மக்கி மக்கி அப்படியே அந்த மண்ணோட சேர்ந்து இருக்கும் அதெலாம் எடுத்துக் கொண்டு வயலில் இருக்க நெல்களுக்கு போட்டமுனால் சரியான நல் நல்ல உரமாக அது மாறும் பயிறும் அதிகமாக வளரும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்